என்னோட பிறந்தவங்கனு பார்த்தீங்க அப்படினா என்னோட பிறந்தவங்க நாலு பேர் எங்கள் அண்ணன் எனக்கு ரெண்டு தங்கச்சி நான் தான் ரெண்டாவதாக பிறந்தேன் என் எங்கள் அண்ணனை பார்த்தீங்க அப்படினா எல்லாத்துக்குமே ரொம்ப கோபப்படுவாங்க அவங்க கோவப்படுகிறதுனால நாங்கள் எந்த விஷயத்தையும் ரொம்ப சாஃப்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவோம் அவங்க எது சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்குவோம் ஏன்னால் அவங்கள்ட்ட எதுவுமே பேச முடியாது நம்ம எதுவுமே புரிய வைக்க முடியாது அதனால் அண்ணா சொன்னால் கரெக்ட்டு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவோம் அதனால் அண்ணனும் வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ரொம்பெலாம் வந்துட்டு வேற்றுமையெலாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் எப்போதுமே ஒற்றுமையாக தான் இருப்போம் ஆனால் எனக்கும் என் தங்கச்சிகளுக்கும் பார்த்தீங்க அப்படினா அவ்வளோ ஃபைட்ஸ் நடக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாலும் சண்டை போடுவோம் ஒரு சாப்பாடு விஷயமானாலும் சண்டை போடுவோம் குளிக்கிறதுக்கு கூட யார் ஃபஸ்ட்டு போய் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சண்டை போட்டுகிட்ருப்போம் ரெண்டாவது தங்கச்சி பார்த்தீங்க அப்படினா ரொம்பவே சுட்டியாக இருப்பாள் லாஸ்ட்டு பொண்ணுங்கிறதுனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஓவர் செல்லம் அவளுக்கு எது கேட்குறாளோ வாங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி பார்த்தீங்கனா அவள் கண்ணில் பூந்தி காமித்தே ஆகணும் பூந்தி காமித்தா தான் பல்லே விலக்குவா பூந்தியை காலைல எழுந்து சாப்பிட்டா தான் எங்கள் அப்பாவும் அவள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படியே எங்கள் அப்பா வந்து அம்மா அம்மா அப்படினு தான் கூப்பிடுவாங்க நானும் அவளும் அப்படிதான் அடிச்சுப்போம் எல்லா விஷயத்துக்குமே ஒரு கிளிப்பாக இருக்கட்டும் ஒரு வளையலாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அடிச்சுக்குவோம் இன்னொரு தங்கச்சி பார்த்தீங்கனா அவங்க ரொம்ப காம்மாக இருப்பாள் எதுவாக இருந்தாலும் எனக்கு விட்டு கொடுத்துருவா நீ இதை செய்டி அதை நான் செய்கிறேன் அப்படினு சொல்லுவாள் வேலைலேயும் நாங்கள் ரெண்டு பேருமே பகிர்ந்துக்குவோம் நாங்கள் ரெண்டு பேருமே வேலை பார்ப்போம் சின்ன சின்னக் குட்டி மட்டும் தான் வேலையே பார்க்க மாட்டாள் எப்பொழுதுமே சண்டை மட்டும் தான் போட்டுகிட்டு இருப்பாள் அதனால் எங்கக்குள்ளே இதுதான் ஒற்றுமை வேற்றுமை நாங்கள் எல்லாேருமே ஆனால் ஒற்றுமையா தான் இருப்போம் இப்போ நிமிஷம் வரையும் எல்லாேருமே ஒற்றுமையா தான் இருக்கோம் எல்லா பங்ஷனுக்கும் போவோம் எல்லா பங்ஷனுக்கும் வருவோம் ஒன்றா தான் போவோம் ஒன்றா தான் வருவோம் அது மாரி இப்போ எங்களுக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் போட்டி போட்டு பூ கட்டுவோம் அதில் பூ யார் நிறையா வச்சுக்குறா அப்படினு போட்டி வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கனா மேக்கப் போட்டுக்கிறதுல யார் அழகாக மேக்கப் போட்டிருக்கா அந்த மாதிரிலாம் போட்டி வரும் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து போட்டி போட்டு நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை வேற்றுமையெலாம்